பிரியா வெஜிடபுள் கடையா நான் வந்து கஸ்டமர் பேசுகிறேன் என்ன எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வந்து நிறைய காய்கறிகள் தேவைப்படுது எனக்கு வந்து நிறைய கல்யாணத்துத் தேவையான காய்கறிலாம் வேணும் ஆ சரி எனக்கு வந்து வெங்காயம் ஒரு பத்து கிலோ தக்காளி ஒரு இருபது கிலோ முள்ளங்கி ஒரு பத்து கிலோ வேணும் கேரட் ஒரு மூணு கிலோ வேணும் பீன்ஸ் ஒரு மூணு கிலோ அப்புறம் வந்து இஞ்சி மூணு கிலோ பூண்டு மூணு கிலோ முள்ளங்கி அப்புறம் வந்து கிரீன் பீ பீட்ரூட் அது வந்து ஒரு மூணு கிலோ அப்புறம் வந்து ரெட் பீட்ரூட் வந்து ஒரு அஞ்சு கிலோ தாங்க லேடிஸ் ஃபிங்கர் வந்து ஒரு அஞ்சு கிலோ தாங்க இதெல்லாம் கொஞ்சம் காலையிலே எங்கள் அக்காக்கு வந்து வெள்ளி ஃப்ரைடே அன்னைக்கு பொண்ணு போயி சனிக்கிழம அன்னக்கு கல்யாணம் எங்களுக்கு ஃப்ரை டே அன்றைக்கே வரணும் ஆ ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்தால் போதும் ஆ ஒன்று பை இருபத்தி ஆறு மாரியம்மன் கோவில் தெரு ஆ பேபி திருமண மண்டபம் ஆ நான் இந்த இந்த நம்பருக்கே பே பண்ணிவுடுறேன் ஆ ஓகே ஆ ஓகே ஓகே தேங்க்யூங்க